நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கைத்தரத்தை உயர்த்துவதில் வந்து விளையாட்டு வந்து ஒரு பெரிய பங்காக வகிக்கிறது இப்போ நம்ம வந்து ஸ்கூல்லேருந்தே ஒரு ஸ்போர்ட்ஸு அந்த மாரி விளையாண்டுட்டு இருந்தால் நமக்கு வந்து அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு நமக்கு வந்து நிறைய நல்லது நடக்கும் இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸில் வந்து சர்ட்டிஃபிக்கேட் வாங்கினா இப்போ ஜோனல் அது மாரி அப்புறம் வந்து அதில் வந்து வின்னர் ஆனால் வேறு வேறு ஸ்டேட்டுக்கு நேஷ்னலுக்கு விளையாட போனோன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டால் வந்து நிறைய வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதை விட்டால் வந்து ஒரு காலேஜ்ஜுக்கு போனாலுமே வந்து அங்கே காலேஜ்லையும் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க அந்த விளையாட்டுத் துறையில் வந்து நம்ப வந்து நமக்கு வந்து அதில் வந்து முன்னுரிமை கொடுத்து படிப்பை விட வந்து விளையாட்டில் வந்து நமக்கு ஆர்வம் அதிகமாகவே வந்துச்சுன்னா நம்ப அந்த விளையாட்டில் வந்து நம்ப வந்து முழு மனதோடு ஃபோக்கஸ் பண்ணி விளையாண்டு அதில் வந்து நமக்கு நிறைய ஃபிரீ கோட்டா கிடைக்குது காலேஜ்ஜு வந்தாலும் இல்லை அதுக்கு மேலே ஹயர் ஸ்டெடிஸ் பண்ண போனாலுமே நமக்கு வந்து ஃபிரீ கோட்டா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில வந்து நம்ம போய் ஜாயின் பண்ணி ஃபிரீயாக படிக்கலாம் அந்த மாரி வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில வந்து நிறைய வேலை கிடைக்குது இப்போ ரெயில்வேஸ் அந்த மாரி எடுத்துகிட்டு நம்ம போனோம்னா இப்போ நிறைய வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில நமக்கு வேலை கிடைக்குது விளையாட்டு வந்து நமக்கு வந்து ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு நல்லாவும் அமைக்குது அதே சில சமயத்தில் நம்ம படிப்பு படிக்கறதும் சரியாக படிக்காத விளையாட்டுலும் சரியாக இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்பளால் ஒன்றும் பண்ண முடியாது விளையாட்ட வந்து நம்ம வாழ்க்கைத்தரத்தை வந்து நல்லாவே உயர்த்துது அப்போ வந்து விளையாட்டு வந்து முறையான பயிற்சி எடுத்து ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு ஸ்டேட்டு போய் எங்காவது விளையாடப் போனாலும் நல்ல விளையாண்டு அதில் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில வேலை கிடச்சிது நம்ம ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில நான் படிக்கிறேன் அந்த மாரி சொன்னால் வந்து நம்ம நமக்கும் நம்ம அப்பா அம்மாக்கும் பெருமை தான் நம்ப ஸ்போர்ட்ஸ்லையும் சரியாக இல்லாத விளையாட்டுலையும் சரியாக இல்லாத நம்ப வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்க முடியாது ஸ்போர்ட்ஸ்னா எப்படின்னா ஒரு நல்ல ஒரு பக்குவமாக விளையாடணும் நம்ம சும்மா வந்து நான் போன விளையாண்ட அந்த மாரி இருக்கக்கூடாது